ஆ ஆமாங்க சொல்லுங்கள் சரிங்க சரி ஓகே ஏழாந்தேதிங்களா ஓகே சரிங்க ஆ ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்டே ஆகும் சில இது க நான் கல்லணைக்கு மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அதோடு சேர்த்து ஸ்ரீரங்கம் அப்படின்னா இன்னும் ஒரு டூ தௌசண்ட் ஆகும் ஒரு செவன் தௌசண்ட் போல் அந்தமாரி ஆகும் எத்தனை பேர் போகணுன்னு சொன்னீங்க ஃபோர் மெம்பெர்ஸ் ஓகே காரு இந்தமாரி ஸ்பெசிஃபிக் கார் அந்தமாரி எதுவும் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை எதுவாக இருந்தாலும் ஓகேவா ஒரு நாலு பேர் சிட்டிங்க்னால் ஓகேவா எதுவாக இருந்தாலும் ஆ ஓகே அதுதான் ஒரு செவன் தௌசண்ட் கிட்டே ஆகும் ஆ வெயிட்டிங்கோடு தான் சொல்கிறேன் வெயிட்டிங் சார்ஜஸ்ஸு நீங்கள் இன்னும் ஒரு தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டோட்டலாக ஒரு எயிட் எயிட் தௌசண்ட் ஆகும் ஆமாம் ம் ஏழாந்தேதி நீங்கள் அங்கே போகணும் கொள்ளிடம் பா கல்லணை டேமுக்கு ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இயர்லியராக கிளம்புனீங்கனா தான் கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபோர் ஓ க்ளாக் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு செவன் ஓ க்ளாக் அந்த மாதிரி ரீச் ஆகிட்லாம் ரிட்டன் நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வரதுக்கு அங்கிருந்து கிளம்புறதுக்கே உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஆகும் அங்கிருந்துட்டு இங்கே வரதுக்கு ஒரு டென் லெவன் ஆகிடும் ஓகே ஓகே இது பேமெண்ட்டு நீங்கள் ஜிபே பண்ணிகிறீங்களா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி தானா ஓகே அங்கே கொடுத்துறீங்களா அப்போ ஓகே ஆ தேங்க் யூ